ஹலோ விஜய் ட்ராவல்ஸா நாங்கள் லால்குடிலேருந்து பேசுகிறோம் ரவின்றவன் பேசுகிறேன் நான் ஆ சார் நாளைக்கு வந்து வேளாங்கண்ணி போகிறோம் ஃபேமிலியோட ஒரு ஆறு பேர் போகிறோம் அத ஆறு பேர் போகிறமேரி ஒரு வண்டி வேணும் சார் ஆமாம் சார் புக் பண்ணும் சார் நாளைக்கு காலையில ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஆமாம் ஆறு மணிக்கு வந்து வேணும் சார் ஆமாம் சார் இங்கேந்து வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அட்ரஸ்ஸா அட்ரஸ் வந்து லால்குடி போஸ்ட்ஆஃபீஸ் பக்கத்தில் சார் ஆமாம் சார் நம்பர் தரேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சு ஜீரோ ரெண்டு தொண்ணூற்று நாலு அறநூற்று ஏழு எண்பத்தி ரெண்டு ஸ் ஆமாம் சார் இந்த நம்பர்க்கு கால் பண்ணுங்கள் சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்